எனக்கு செல்ல பிராணியை பிடிக்கும் ஏனென்றால் செல்ல பிராணியில் எனக்கு நாயை ரொம்ப பிடிக்கும் நம் வீட்டில் ஆள் இல்லாத பட்சத்தில் நம் வீட்டில் அருகே யாராவது வந்தால் அதை சத்தம் போட்டு வீட்டு பக்கம் யாரோ இருக் வரப் போறாங்கள் அப்படின்ற சொல்வதற்காக அந்த செல்லப்பிராணியை நான் விரும்பி வளர்ப்பேன் அது வளர்ப்பதனால் சில விஷயங்கள் இரவு பொழுதில் நாம் தூங்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதா என்றால் யாராவது வந்து ஏதாவது பண்ண போறாங்கள் என்று தெரிந்தால் அது நாய் கொரைக்கும் கொரைக்கும் போது யாரோ வீட்டுக்கு வராங்க அது ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு அந்த செல்லப்பிராணி நமக்கு சொல்லிக்காட்டுகிற அளவுக்கு கொரைக்கும் அதனால்தான் எனக்கு நாயை ரொம்ப பிடிக்கும் பிடிக்காத செல்லப்பிராணி என்றால் அது எனக்கு கோழி அது நம்மை சுற்றியும் வளர்ப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கும் பட் மற்றவர்கள் வீட்டில் அதில் போய் அதை ஏதாவது நோண்டி விட்டு குழி பறித்து அது பக்கத்து வீட்டில் ஏற்படுத்தும் பிரச்சினையினால் எனக்கு கோழி பிடிக்காது